சோனி டிவி வாங்கினோம் ச டிவி கூட சிடி பிளேயரு ஸ்பீக்கரு நாலு ஸ்பீக்கரு கொடுத்தாங்க வே மேலே கட்டுறது மா நாலு ஸ்பீக்கரு பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க மொத்தம் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு வா வாங்கும்போது நல்லா ஓடிக்கிட்ருந்தது சோனி டிவின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒன்றை வர்ஷத்துக்கலாம் ரிப்பேர் ஆயிடுச்சு என்னா ரவ அங்கே அங்கே வெள்ளை வெள்ளையாக வந்துச்சு என்னா இவ்வளோ மோசமாக வெள்ளை வெள்ளையாக வருதேன்னு கம்பெனிக்காருக் கூப்பிட்டு கேட்டாக்க இல்லைங்க அவ்வளோ தான் டிவி போயிட்ச்சு நீங்கள் வேறு வாய்ங்கோங்கோ இதை வந்து நான் ஐநூறுவாய்க்கு எடுத்துக்கறேன் அப்படின்டாங்க என்னாங்க சார் இப்படி சொல்றீங்கன்னா அது பார்ட்ஸு மாற்றன்னா எட்நூறு எட்டாயருபா ஆவும் அந்த எட்டாயருபா கொடுத்துக்கூட கரெக்டாக ஓடுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ தான் டிவி போயிட்ச்சு அப்படின்றாங்க இப்போ அதே மாதிரியே ஐநூறுபாக்கு அந்த கம்பெனிக்காரன் வந்து வெறும் ஐநூறுவாய்க்கு எடுத்துட் போறான் பார் முப்பத்து ரெண்டு இன்ச்சு டிவி அப்புறோம் சிடி பிளேயர் வாங்கினோம் அதோட ஸ்பீக்கர் வாங்கினோல்ல அந்த ஸ்பீக்கர் வந்து இப்போ வேறு ஒரு டிவி வாங்கிருக்கோம் ஐம்பத்தஞ்சி இன்ச்சு டிவி பெருசு எம்ஐ டிவி இந்த டிவிக்கு அந்த ஸ்பீக்கரை லைன் கொடுத்தா ஸ்பீக்கர் எடுக்க மாட்டுக்குது அன்னிக்கு கடைக்காரன் விற்கம்போது நீங்கள் எந்த அளவு டிவி எடுத்தாலும் இந்த ஸ்பீக்கர் ஒர்க்காவும் அப்படின் சொல்லுறாங்க இன்னிக்கு வந்து செட் பண்ணுறாங்க ச ஸ்பீக்கரே ஒர்க்காவல இப்போ சிடி பிளேயரு சே ஸ்பீக்கரு சும்மாவே கிடக்குது டிவியில லைன் கொடுக்க முடியிலை இன்னாத்துக்கு காசு போட்டு வாங்கறது ஒரு பொருளை நல்லா இருக்குன்னு சொல்லி விற்கம்போது நல்லாயிருக்குன்றாங்க நல்லா இருக்குன்னு சோனி கம்பெனி நல்லா கம்பெனின்னு சொல்லி தானே வாங்கறோம் அது ஏ சொல்லணும் இந்த டிவிக்கு மட்டும் தாங்க ஸ்பீக்கர் எடுக்கும் பெரிய டிவி வாங்குனா எடுக்காதுன்னு சொல்ணும்ல்ல அன்னைக்கு விற்கம்போது எந்த டிவி எடுத்தாலும் எத்தனை இன்ச்சு டிவி எடுத்தாலும் எடுக்கும் அப்படின்னாங்க எலக்ட்ரிஷன கூப்பிட்டு காம்ச்சா இல்லைங்க இது அதுக்கு டெப்பாசிட்டி இல்லை எடுக்காது இன்னாத்துக்கு அப்புறோம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது ஒர்ருவாயா ரெண்ட்ருவாயா ஐம்பத்தி ரெண்டாயிரங்க மனசே ஆற்லைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் போய் பொழுதுக்குலாம் ஆ போய் டெய்லர் வேலை பார்த்து செக்ரூட்டி வேலை பார்த்து உழைச்சி காசு சம்பாரிச்சிக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்படுறோம் காசுக்கு சரி பையன் கேட்டானே ஒரு பொருள் இருக்கட்டும் வீட்லன்னு சொல்லி கே நல்ல பொருள் தானே நல்ல கம்பெனி தானேன்னு சொல்லி வாங்கனா இந்த மாதிரி பண்ணுறாங்கோ இப்போ யூஸ் பண்ணாமையே கிடக்கறோம் ஸ்பீக்கரையும் சிடி பிளேயரும் அப்படியே கிடக்குது டிவி மட்டும் வேற டிவி வாங்கிவிட்டோம் என்ன பண்ண முடியும் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுத்தாங்க மனசே ஆற்லைங்க ஐம்பத்தி ரெண்டாயருபா மொத்தமாக அப்படே ரெடி கேஷ் கட்டி மூணு பொருளும் எட்த்துன்னு வந்தோம் டிவி சிடி பிளேயரு ஸ் ஹோம் தேட்ரு எல்லாம் ஆ ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னே சொல்லணும் அவங்கோ ஏங்க இது இந்த இத்தனை இன்ச்சு டிவிக்கு தான் இது ஏ டெப்பாசிட்ரு இருக்கு பெருசு திய எடுக்கும் இதுக்குலாம் எடுக்காதுங்க அப்படின் சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோம் எடுக்குன்னு சொன்னதால் வாங்கிட்டோம் இப்போ இந்த டிவிக்கு எடுக்க மாட்டுக்குது எல்லா திட்டுறாங்க என்னாத்துக்கு இவ்வளோ காசு போட்டு வாங்கி வேஸ்ட்டாக கிடக்குது யூஸ் சும்மாவே வச்சிட்டு கிடக்கறோம் பொருள் ஒரு பொருள் வாங்கறோன்னா நம்பி எதுக் வாங்கறோம் நல்லா உழைக்கும் நல்லாயிருக்கும் வர்ஷ கணக்கில் வரும் லைஃப் வர்ணுன்னு சொல்லி தானே வாங்கறோம் அப்புறம் பார்த்தா இது மாதிரி வ ஒன்றை வர்ஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆயிட்டு உக்காந்துங்குது என்னா பண்ணுறது